வாங்க மேம் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் மேம் ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ சரிங்க மேடம் நீங்கள் வா நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு பீஸ் வேணும் சொல்லுங்கள் நான் அதுக்கு தகுந்த மாதிரி போ தரேன் மேடம் எவ்வளோ எவ்வளோ பீஸ் வேணும் மேடம் உங்களுக்கு

ஆ அது சரிங்க மேடம் ஆ ஆ சரிங்க ம் ஆ சரிங்க மேடம் ம் ம் சரிங்க மேடம் நான் பார்க்குறேன் மேடம் மொத்தம் பார்த்து மொத்தம் டென் தௌசண்ட் வருது மேடம் ம் சரிங்க மேடம் உங்களுக்கு டென் பர்சண்டேஜி நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தரட்டுங்களா மேடம் ஆ ம் தேங்க் யூ மேடம் சரி